சுற்றுலாத்தலங்களுக்கு நாம் செல்லும்போது நம் முதலில் கவனிக்க வேண்டியவை சுத்தம் ஸோ பராமரிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எந்த ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு நம்ம போறப்பையும் அந்த இடம் வந்து கிளீனாக இருக்குறப்போ நம்ம அந்த இடத்த வந்து இன்னும் நல்லா கவனிச்சு நம் நம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணுவோம் அதே மாதிரி நம்மளும் அவங்கவுங்க அந்த இடத்த சுத்தமாக இருக்கிற இடத்த சுத்தமாகவே விட்டுவிட்டு வரணும் அது ஒவ்வொருவரோட குடிமகனுக்கும் இருக்கிற கடமை தான் ஆனால் அது யாருமே ஒழுங்காக சரியாக ஃபாலோ பண்ணு்றதில்ல நாங்கள் ஒரு பக்கம் ஒரு இடத்துக்கு சுற்றுலா செஞ்சு போய் போயிருந்தப்போ அங்கே வந்து ஒரு பராமரிப்பில்லாம செடி கொடிகள் எல்லாம் படர்ந்து ஒரு பார்க் ஏரியா தான் அது ஆனால் அது வந்து பார்க் மாதிரியே இல்லை எதுக்குடா அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் எங்களுக்கு இருந்தது இருந்தாலும் போனதுக்காக அந்த முள் படர்ந்த தரையிலையும் நாங்கள் நடந்துவிட்டு தான் வந்தோம் இருந்தாலும் அப்போ எனக்கு தோணுச்சு அப்போ இந்த மி மினிஸ்ட்ராகட்டும் இல்லை அவங்களுக்கு கீழே இருக்கிற பஞ்சாயத்துகள் ஆகட்டும் அவங்கல்லாம் இதுக்குன்னு இந்த சுற்றுலாத்துறைக்குன்ட்டு ஒதுக்குற நிதியெல்லாம் வந்து எப்படியோ பராமரிப்புக்கும் கொஞ்சம் ஒதுக்கி இருப்பாங்க அதை வந்து சரியான பணியாளர்கள் இல்லாதனால் கூட அந்த வேலை நடக்காம இருந்துருக்குலாம் அதை வந்து சரியாக கவனிச்சு பணியாளர்களை வந்து கரெக்டாக போட்டு அவங்க முறையாக பணி செய்யறாங்களா அப்படின்றத்துக்காக சூப்பர்வைஸரையும் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அந்த இடமும் தூய்மையாக இருக்கும் சுற்றுலா அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற மாதிரியும் அது கவனமாக பெறும் அதே மாதிரி வர்றவங்களுக்கு வசதியாக தார் தார் சாலை ஆவட்டும் இல்லை பார்க்கிங் ஏரியாவாக ஆகட்டும் இல்லை அங்கே கிடைக்கிற உணவு பொருள் வந்து நல்லா ஆரோக்கியமானதாக ஆயிரோக் பொருளாக ஆரோக்கியமான பொருளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அரசு மட்டும் இல்லை கிராம பஞ்சாயத்தில் இருந்து பணியாளர்கள் மட்டும் கிடையாது போகற ஒவ்வொருத்தருமே வந்து அது கரெக்டாக நடத்துதா அன்ற வேலைகளை கவனிச்சு அதுக்கப்புறோம் அது வாங்கி சாப்பிட்றப்ப எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு ஏற்பட போறதில்லை ஸோ அதனால குழந்தைங்களுக்கு அந்தந்த கிளைமேட்டு தகுந்த மாதிரி உணவு பொருள் தான் வாங்கி தரணும் கிளைமேட் சேஞ்சு ஒரு ரீசனாக வச்சி அதுவும் நோய் வாய் படுறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற சுற்றுலாத்தலத்தை வந்து கரெக்டாக முறையாக பராமரிக்கிறாங்களான்றதை நாமளும் அவ்வப்போ அந்த வழியாக போறப்போ வர்றப்போல்லாம் கவனிச்சு பார்க்கணும்